ஏங்க எனக்கு வந்து ஜாதி மல்லிகை பூ பிடிக்கும் எனக்கு ஆ திண்டுமாதிரி சுற்றி தர்றீங்களா ம் என்னாம்மா இது இப்போது மா சீசன் தானே அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி

ஆ இருந்தாலும் என

ம் தெரியுது உங்கள் உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது ஆனால் அதுக்காக ஐம்பது ருபாய் ஒரு மொழன்னா எனக்கு நாற்பத்தஞ்சி ருபாய்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்களா ஒரு நாற்பது ருபாய்க்குனால் ஒரு முப்பத்தஞ்சு ருபாய்க்கு போட்டுக்குனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மொதல் போனால் இது வரும் இப்போது கம்மிதானே ம் த சே சரி நீங்கள் இந்த ஒருமுறை மட்டும் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு ருபான்னு போட்டு ஒரு பத்து மொழம் கொடுங்க நான் முந் முந்நூற்றம்பது ருபாய் அனுப்பிச்சி விட்டர்றேன் வேணாம்மா முப்பத்தஞ்சு ருபாய்னு போட்டுவிடுங்க உங்களுது எந்த நம்பர் சொல்லுங்க ஃபோன்பே அனுப்பிச்சி விட்டர்றேன் சரி நீங்கள் யாருன்னால் உங்கள் பசங்கள் கிட்டே இருந்தால் நம்பர் சொல்லுங்க நான் காசு அதுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன் எனக்கு பூ கொடுத்து அனுப்பிச்சி விட்டுடுங்க ஆ ஆ சரிங்க ம் ஆ ஆ வாங்கிறேன் முப்பத்தஞ்சு ருபாய் ஒரு மொழம்னிட்டு மூ பத்து மொழம் ஆ சரி ம் என்ன பண்ணுறது கொடுத்துருங்க இந்த ஒருமுறை மட்டும் ம் ம் எனக்கு பிடிக்கும் ஜாதிமல்லிகை வந்து ரொம்ப நல்ல பிடிக்கும் ரொம்ப வாசனையாக இருக்குது அதனால் அது பிடிக்கும் ஆ சரி ஆ ம்